நாங்கள் வந்து நூறு நாள் திட்டம் திட்டம் வேலைக்கு போவோம் அங்கே போகும் போது போகும் போது ஃபோட்டோ எடுக்குவாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே ஆளாளுக்கு என்னை முன்னே எடு என்னை பின்னால் எடுன்னு ஒரே பிரச்சினையா இருக்கும் எடுத்த பின்னாடியும் அளந்து விடுவாங்க அளந்து விட்டாங்கன்னா அது சில பேர் எடுக்குவாங்க சில பேர் வயதானவிங்க எடுக்க முடியாதுனுவாங்க எனக்கு கொழந்த இருக்குதுனுவாங்க இது எல்லா பிரச்சினையும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால வந்து எல்லாம் சரி ஆளுக்கு கொஞ்சம் வேலை செய்யலாம் அப்படின் சொல்லிட்டு செஞ்சுட்டு ஏதோ ஒரு மணி நேரம் வேலை செய்வோம் செஞ்சுட்டு வந்து உட்காந்துருந்தா எனக்கு உடம்பு சரியில்லை ஒரு நாள் நான் சாவுக்கு போகணும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின் போக கேட்டு போவாங்க மற்றவங்களும் இல்லை நானும் போகிறேன் அவர்களுக்கு மட்டும் விடுறீங்க எங்களை விடுறதில்ல அப்படின் பேசுவாங்க அப்போது அவர்களுக்கு தான் ஏதோ மா முக்கியமான வேலை இருக்குது போகிறாங்க இன்றைக்கு இவங்க போகட்டும் நாளைக்கு ஏதோ நீ ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னா நான் உங்களையும் விடுகிறேன் அப்படின் சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு சொல்லி அந்த இடத்துல வந்து பிரச்சின இல்லாமல் செஞ்சு அங்கே எழுதறவங்க இருக்குவாங்க அவங்க கிட்டே கேட்குவோம் இது மாதிரிலாம் இருக்குதுனு அவங்க வந்து இன்றைக்கு தான் நேற்றும் போனீங்க இன்றைக்கும் போகக்கூடாது ஏதோ வாரத்துக்கு ஒரு நடை ஏதோ ஒருத்த சமயம்னால் தான் விடுவோம் இல்லைனா விட மாட்டோன்னுவாங்க அதையும் ஏற்றுக்கின்னு வேலை செஞ்சுட்டு எங்களால் முடிஞ்சளவு வேலை செஞ்சுட்டு வருவோம்